கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலநிலை பார்த்தோம்னாக்கா எப்போயும் வெப்பமாக தான் இருக்கும் அவ்வளோவாவும் இருக்காது குளிர்காலோம் அந்த டைமில் லேசான குளிர் தான் இருக்கும் மார்ச்சு மேலே கொஞ்சோம் மிகுந்த வெப்பம் காணப்படும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது டிகிரி செல்ஷியஸ் வரைக்கும் இருக்கும் மழைக் காலத்தில் ஜூன் நவம்பரில் பார்த்தோம்னாக்கா மழை லேசான மழை பெய்யும் கோ குளிர் கொஞ்சோம் கம்மியாக தான் இருக்கும் இதுவே வந்து டிசம்பர் ஃபிப்ரவரிக்கும் பார்த்தா கொஞ்சோம் கடுமையாக குளிரும் அதிகமாக இருக்கும் பதினெட்டு டிகிரி செல்ஷியஸ் இருபத்தி ரெண்டு டி டிகிரி செல்ஷியஸு வர போகும் இருக்கும் பொதுவாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்து வெப்பநிலை காலநிலை அடிக்கடி வந்து வெப்ப இருக்கும் இருந்தாலும் அப்போ அடிக்கடி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் வெப்பமும் இருக்கும் மழையும் ஸ் சிறிதளவு மழை பெய்யும் அவ்வளோ தான்